தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகம் என்றால் அண்ணா பல்கலைக்கழகம் அப்புறம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் விவேகானந்தா பல்கலைக்கழகம் மனோன்மணி பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்புறம் பெரியார் பல்கலைக்கழகம் இன்னும் முக்கியமான நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் வந்து கல்லூரிகள் என்ன என் என்னென்ன இருக்கிறது என்றால் ஜெயம் அப்புறம் சக்தி கைலாஷ் அப்புறமா டொன்போஸ்க்கோ இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள்ல வந்து பெரியார் பல்கலைக்கழகத்துல இந்த கல்லூரிகள் இருக்கிறாங்கள் குறிப்பாக டொன்போஸ்க்கோ கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கல்வி பிரிவுகள் இருக்கிறது என்றால் முதலில் இளங்கலை பல்கலைக்க இளங்கலை பட்டம் படிப்புகளில் பார்த்திங்கன்னா பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் பிஏ கெமிஸ்ட்ரி பிஏ மேக்ஸ் பிஏ பயோ கெமிஸ்ட்ரி அப்புறம் பிஏ இங்கிலீஷ் அப்புறம் வந்து எம்எஸ் டபுள்யூ முதுகலை பட்ட படிப்பில் வந்து எம்எஸ் டபுள்யூ அப்புறமா வந்து எம்காம் அப்புறம் எம்பிஏ இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது